எங்கள் ஆற்றுல இருக்கிற எல்லாமே சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவாங்க அதில் வந்து ஒன்றுனா நான் ஒரு சமூக சேவை இது தொழில் செய்வதுரு வந்து ஏரி குளம் அதுமாதிரி இந்த தூறு வார்றது கோவில் கட்டுறது அதுமாதிரி நிறையா நிறைய பேருக்கு உதவறது அது வந்து ஆர்வமாக போய் செய்வாங்க நேர்மையான மாற்றத்தை உருவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்புகி நம்புவாங்க மற்றவங்களுக்கு உதவ என்பது திறமை என்ன வளங்கள் என்ன பயன்படுத்துவது என உறுதியாக சப் இருக்கிறார்கள் மேலும் சேவை நாணயம் அதை செய்வதற்காக ஒரு கருவியாக எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ வந்து சமூக சேவை என் நிறுவனத்துக்கு தேவைப்படும் மக்கள் மதிப்புமிக்க சேவைகளை வழங்குவாங்க வேலை அவங்கவுங்களுக்கு தேவையான வேலை உணவு உடை வீடு மற்றும் பிற இன்னும் அத்தியாவசியங்கள் என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சு கேட்டு அவங்களுக்கு உதவுவாங்க அதோட அப்புறம் வந்து அவங்களுக்குலாம் என்னென்ன தேவை ஒரு ஹாஸ்பிட்டலுக் போகனும் வீடு இல்லையா வீடு கட்டி தரது அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா மருந்து மாத்தரை அதமாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது போய் கேட்டு அந்தந்த சமூகம் அந்தந்த மதம் அப்படின் பார்க்காம எல்லாரும் ஒன்று அப்படின் நினைத்து செயல்படுவோம்